ஆ சொல்லுங்கள் ஆமாங்க ம் ஓகே ஆ டிஃபன் எல்லாமே லஞ்ச் டிஃபன் எல்லாமே செய்யணுங்களா ஆ ஆமாங்க அது எல்லாமே நாங்கள் செஞ் ஸ்டேஜில் செஞ்சு தருவோம் இப்போது நெறைய ஆளுங்கெலாம் இருக்காங்க உங்களுக்கு எந்தமாதிரி வேணும்னு சொன்னிங்கன்னால் அந்தமாதிரி நாங்கள் செஞ்சு தருவோம் ஆ சரி ஆ ஓகே

ம் ஓகே

ம் சரிங்க ம் சரிங்க ம் சரிங்க வேறு ஃபுட் ஏதாது எதிர்பார்க்குறிங்களா ஆ ஓகே ம் சரிங்க

ம் சரிங்க ம் சரிங்க நாங்கள் பண்ணி தந்துடறோம் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு என்ன நீங்கள் எதிர்பார்க்குறிங்களோ அதே மாதிரி நாங்கள் செஞ்சு தந்துடறோங்க உங்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தாங்க நான் சென்ட் பண்ணிக்கிறேன் பார்த்துகோங்க ஆ ஆ ஓகே மேம் நீங்கள் நாளைக்கு வாங்க பேசிக்கலாம் ஆ சரி மேம் ஆ சரி தேங்க்யூ மேம்